வணக்கம் மேம் நான் அரியலூர் நியூ மார்க்ஸ் ஸ்ட்ரீட்டில் இருந்து வரேன் மேம் ரெண்டு நாளாக உங்களை பார்க்கணும் பார்க்கணுன்னு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் மேம் ஆனால் வந்து உங்களை பார்க்க முடியல விட மாட்டுறாங்க எங்கள் தெருவில் மேம் லைட் எரியலை பண்ணித்தரேன்னு சொன்னிங்க போன வீக் கூட வந்து ப விசிட் பண்ணீங்க இந்தமாதிரி வந்து தெரு லைட் எரியலை அப்படின்னு சொன்னோம் நீங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போனீங்க ஆனால் வந்து இன்னும் பண்ணவே இல்லை மேம் சுத்தமாக ஒரு லைட் கூட தெருவில் எரியவில மேம் இல்லை மேம் அவங்க வந்து பண்ணலை மேம் லைட் சுத்தமாக எரியலை சின்னப்பிள்ளைங்களாம் ராத்திரி வந்து வெளியே வர முடியலை பயப்படுறாங்க வயசானவங்களாம் வந்து வெளியே வந்து நடமாட முடியல போகல போன வாரம் கூட வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு இந்தமாதிரி நை நைட்டில் வந்து வண்டி வரும் போது இல்லை தெரியாததுனால வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அவங்க கூட சீரியஸ்ஸாக வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆ பரவாயில்லை மேம் இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ ஓகேவா தான் மேம் இருக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுங்கள் மேம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நைட்லலாம் வந்து நீங்கள் பண்ணால் தான் மேம் இதே தான் மேம் முன்னையும் சொன்னீங்க பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு ஆனால் இந்தவாட்டி கொஞ்சம் சீரியஸ்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பண்ணிக்கொடுத்திங்கனா நல்லாயிருக்கும் ஆ சரிங்க மேம் உங்களை தான் மேம் நம்பி இருக்கோம் இந்தவாட்டி கண்டிப்பாக பண்ணிக்கொடுத்துருங்க மேம் ஆ சரிங்க மேம் நன்றி மேம்